ஆமாப்பா சொல்லுங்கள்

ஆ பண்ணலாம்ப்பா ம் ஆ ஓகேப்பா மஞ்சத்தூள் நூறு கிராம் பத்தி ஒரு பாக்கெட் சூடம் ஒரு பாக்கெட் துவரம்பருப்பு ஒரு கிலோ வெள்ளை உளுந்து ஒரு கிலோ சர்க்கர ரெண்டு கிலோ பச்சைப்பட்டாணி அரை கிலோ வெள்ளை கொண்டக்கடலை அரை கிலோ சிக்கன் மசாலா ஐம்பது கிராம் மட்டன் மசாலா ஐம்பது கிராம் கரம் மசாலா ஐம்பது கிராம் கறி மசாலா ஐம்பது கிராம் ஏலக்காய் பத்துருபா ஆ இருக்குதுப்பா ம் ஃபைவ் லிட்டர் கேன் ஒன்று

ம் ம்

ஆ இருக்குதுப்பா

ஆ சரிப்பா

ஆ சரி இருப்பா டோட்டல் எவ்வளோ வருதுன்னு பார்த்து சொல்கிறேன்ப்பா டூ மினிட்ஸ் ஆ டோட்டலாக வந்து டுவல் தௌசண்ட் வருதுப்பா ம் ஃபோன்பேவா ஆ ஓகேப்பா ஃபோன்பேவே இந்த அமௌண்ட்டை பண்ணிடுங்கள் நாங்கள் ஹோம் டெலிவரியே பண்ணிடுவோம் அட்ரஸ்ப்பா நம்பர் ஒன் ஏ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் அம்பேத்கார் நகர் வண்டிபாளையம் கடலூர் ம் ஓகேப்பா ஆ ஓகேப்பா நாங்கள் லிஸ்ட்டு பண்ணி செக் பண்ணி உங்களுக்கும் அந்த லிஸ்ட்டை வந்து நாங்கள் வாட்ஸ்அப் பண்ண போகிறோம்ப்பா

ம் ஓகேப்பா ம் தேங்க் யூ